பென்னில் எழுதுகிறது தான் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் ஃபோனு லேப்டாப்பில் டைப் பண்றதை தாண்டி பென்னில் வந்து எழுதுகிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அது அது தான் வந்து நமக்கு சின்ன வயதுலேருந்து நம்ம எழுதி தான் பழகியிருக்கோம் ஃபோன் அதலாம் இப்போ தானே நம்ம வந்து பழகினது ஆனால் சின்ன வயசில் இருந்து எழுதி தான் பழக்கம் அதனால் எழுதுகிறது வந்து அதை விட இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளாகவே இருக்கும் ஏன் எழுதுறதுலாம் எழுத்து பணிலாம் கொறைஞ்சதுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி அதனால் தான் இப்போது கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் டைப் பண்ணுறதுன்னால் எழுதுகிறத விட சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்போது வந்து வேலை வந்து வேலை நேரம் வந்து கம்மியாகும் அதுக்கு வந்து அதுக்குன்னு தனியாக இப்போ படிக்கிறதுலாம் இருக்குது டைப் பண்ணணுன்னால் அதுக்குன்னு தனியாக படிப்புலாம் இருக்கில்ல அதலாம் படித்துட்டு வந்து அது தனியாக ஒரு வேலையாகவே இருக்குது அதுக்குன்னு டைப்பிஸ்ட் அதுமாதிரிலாம் வேலை இருக்குது இப்போது மாறினதுக்கு வந்து டெக்னாலஜி தான் வந்து ரீசன் எழுதுகிறதுலாம் இப்போ யாரும் இப்போ அந்த அளவுக்கு எழுதுகிறதுக்குலாம் யாரும் ஆள் வைக்கிறது இல்லைல டைப்ரைட்டிங் ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர் லேப்டாப் எதுவாக இருந்தாலும் டைப் பண்ணுறதுக்கு தான் வந்து ஆள் வந்து வேலை எல்லாம் இருக்குது எழுதுகிறதுக்குலாம் யாரும் எதுவும் ஏன் அப்படின்னா இப்போ யாரும் அந்தளவுக்கு அது வந்து ரொம்ப அதிகமாக நேரம் எடுக்கும் ஆனால் டைப் பண்ணுறது வந்து நேரம் கம்மியாக தான் எடுக்கும் சீக்கிரம் வேலை முடியும் அதனாலேயே வந்து நிறைய வந்து அது தான் அதனால தான் இப்போ வந்து எழுதுகிறதுக்குலாம் வேலை கம்மியாகி இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் ஃபோனில் டைப் பண்ணுறதுலாம் அதிகமாயிடுச்சு இப்போ இப்போ யாருமே வந்து யாருக்குமே இந்த லெட்டர் எழுதுகிறது அதலாம் யாருமே பண்ணுறது கிடையாது எல்லோருமே வந்து ஃபோனில் டைப் பண்ணுறது பேசுகிறதுனாவே ஃபோனில் சேட் பண்ணுறது லேப்டாப்பில் பண்ணுறது கம்ப்யூட்டரில் பண்ணுறது இப்படி தான் இருக்குமே தவிர யாரும் எழுதுகிறதுலாம் இல்லை ஒரு ஒரு கடைக்கே போகணுனாலுமே இப்போ எல்லாத்தையும் ஃபோனில் தான் வச்சுட்டு போகிறோமே யாரும் பில் எழுதி எழுதி எடுத்துட்டுலாம் போகிறது இல்லை அந்த மாதிரி இதனாலவே வந்து எழுதுகிறது வந்து கொறைஞ்சி ஃபோன் அப்றம் லேப்டாப்பில் டைப் பண்ணுறது இதலாம் அதிகமாயிடுச்சு